தற்புக் தற்காப்புக் கலையில் வந்துட்டு என்னுடைய ஆர்வத்தை தூண்டினது வந்துட்டு நியூஸ் நிறைய நியூஸ் பார்க்கறோம் அதில் வந்துட்டு பெண்களுக்கு இது நடக்குது அது நடக்குது இன்றைக்கி இப்படி நடந்துச்சு அப்படின்லாம் நிறைய நம்ம நியூஸ் பார்க்கறோம் அதெல்லாம் நடக்காமல் இருக்கணுன்னால் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் அதை எதிர்கொள்ள நமக்கு வந்து ஒரு தற்காப்புக் கலைக் கற்றுகறது வந்துட்டு ரொம்ப நல்லது பயிற்சியை தொடர உங்களைத் தூண்டியது எதுனால் நிறைய பெண்கள் அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நடந்த நியூஸ்ஸே நம்ம பார்த்துருக்கோமா இதிலேருந்து அவங்க அந்த பெண்கள் தன்னை தானே அதை எப்படி சொல்கிறது அந்த நடக்கிற விஷயத்துலேருந்து தன்னத்தானே காப்பாற்றிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு தற்காப்புக் கலை தெரிஞ்சுருக்கு அவங்க அதை வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தா நமக்கும் ஐயோ நம்மளும் இந்த மாதிரி ஒன்று கற்றுக்கணும் நம்மளும் இந்த மாதிரி நம்மள நம்மளே பார்த்துக்க க பாதுகாத்துக்கணும் யாரை எதிர்பார்க்காம இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை கற்றுக்கணும் அப்படி நமக்கு வந்து தோணுது தற்காப்பு கலைகளில் நல்லா ஆர்வம் வந்து வந்துச்சு பயிற்சி வந்து நம்ம வந்து இப்புடில்லாம் வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நிறைய நம்ம வந்து நியூஸ் பார்க்கறப்ப ஃபுல்லாக என்ன இருக்குதுன்னா ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு பெண்களுக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்னு வந்து நான் நிறைய வருது இது மாதிரிலாம் நடக்கக் கூடாதுனால் நம்ம தற்காப்பு வந்து கற்றுக்கணும் கற்றுக்கறது வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு வந்து நல்லது அதனால் கற்றுக்க கற்றுக்கோங்க எல்லாேருமே ஆளுக்கு ஒரு கத் தற்காப்புக் கலையை கற்றுக்கோங்க நான் ஸ்கூல் படித்தப்பவே எனக்கு வந்துட்டு கத் கற்றுக் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டிலேருந்தே வந்து பெண்களுக்கு மட்டும் அப்படின்ட்டே அது வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்காமல் எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க எங்க ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட்டு தான் அது வந்து இது பண்ணிணாங்க அது வந்து ரொம்ப நல்லது அது மாதிரி எல்லாேருமே கற்றுக்கோங்க அதுதான் நல்லது நமக்கு